சொல்லுங்கள் மேம் காயத்ரி தானே ஆமாம்மாக்கா இப்போ நம்ம பேசலாம் ஏன்னா இப்போதான் செட் சப்மிட் ஆகுது ஆ குட் மார்னிங் மேம் ஏன் பையனை ஸ்டூடெண்ட் சேர்க்க வந்துருக்கேன் ஸ்கூலில் உங்கள் ஸ்கூலில் என்னென்ன கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கு மேம் சரி மேம் ஓகே மேம் இப்போதி பரதநாட்டியம் இருக்குமா மேம் க்ளாசிக் ஓகே மேம் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் மேம் எத் எத்தனை வருஷ் எத்தனை ஏஜ்லருந்து சேர்க்கலாம் மேம் எந்த ஏஜ்லருந்து சேர்க்கலாம் மேம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ப இது பண்ணிக்கலாம் மேம் பேசலாமா ஃபீஸ் ஃபீஸ் பற்றி பேசலாம் எவ்வளோ இருக்கும் ஃபீஸ்ஸு ஓகே மேம் ஓகே மேம் அப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிருங்க மேம் இதுன்னு க்ளாசிக்கில் ம் ஆ ஓகே மேம் கூடிகிட்டு வரன் மேம் நீங்கள் க்ளாசிக் ஓகே மேம் அதில் நம்ப பேர் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க நான் ஃபீஸோட ஃபீஸ் கட்டிடுறேன் மேம் என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு டேட் சொல்ல முடியுமா மேம் ஓகே மேம் அப்போ ஓகே மேம் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருங்க நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே மேம் தேங்க் யூ